ஹலோ ஹலோ ஆ குட் ஆஃப்டர் நூன் ஸ்வாதி இங்கே அஜிடைன் இன்ஃபோ டெக்கு ஆரம்பிச்சி ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நீங்கள் வந்து ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்டப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இதுலேருந்தே நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க

ஆ அதைப்பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா உங்களோடய ஒப்பீனியன் நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நெனைக்கிறோம் ஓகே

ம் ஆ ஆ ம் எம்பிளாயீஸ்லாம் நிறைய ஜாய்ன் பண்ணால் தானே நாங்கள் நிறையா அவங்கள நம்பி ப்ராஜக்ட்ஸ் எடுக்க முடியும் அப்போ தானே எங்களுக்கும் ப்ராஃபிட் வரும் நாங்கள் அதை வெச்சு உங்களுக்கு சேலரி இன்க்ரிமன்ட் பண்ண முடியும்

ஓகே வேறு எதுவும் ஒப்பீனியன்ஸ் இருக்கா வேறு உங்கள் கொ க உங்கள் கொ கொலீக்ஸுலாம் என்ன இந்த மாதிரி எது மாதிரி பேசிக்கிறாங்க ஏதாவது நம்ம நம்ம இப்போ கம்பெனியை பற்றி இப்போ நம்ம எம்என்சியை பற்றி எப்படில்லாம் பேசிக்கிறாங்க வெளியே ஆ ஓகே ஓகே ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அது மாதிரி நான் பண்ணுறேன் அது மாதிரி சேல்ரி இன்க்ரிமெண்ட்டும் நான் இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு எப்போயுமே எப்போதும் இந்த அந்த குறையெல்லாம் எதுவுமே இருக்காது அதெல்லாம் நான் இது பண்ணுறதுக்காக தான் உங்கள்ட்ட உங்களோடய என்ன என்ன உங்களோடய இதுவும் என்ன என்னென்ட்டு ஒப்பீனியனும் தெரிஞ்சிக்கிறதுக்காகத் தான் இப்போ உங்கள்ட்ட கேக்கிறேன் ஆஸ் அ எம்பிளாயா உங்களோடய ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேங்க்யூமா ஆ